புத்தகங்கள் வாசிப்பது மிக அருமையான பழக்கமாக இருக்கும் அது எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியலை நான் வந்து புத்தகங்கள் எங்கே வாங்குவேன் அப்படினால் புக் பார்க்கில் வாங்குவேன் ஸோ அங்கேதான் வந்து விலை கம்மியாக இருக்கும் அதே மாதிரி மற்ற புக் ஷாப்பை கம்ப்பேர் பண்ணணும்போது இங்கே வந்து விலை கம்மியாக இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா வந்து நிறையா ஜாேநர்ஸ்சில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால் ஒரு ஹாரர் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்டோரி புக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது கட்டுக்கதை சம்பந்தமான புக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா இதுவும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து நிறைய புக்ஸ் வந்து வாங்குவாங்க இதில் வந்து எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படினால் வந்து ரொமேன்டிக்கு தான் காதல் கதைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த புக்ஸெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னால் வந்து ரொம்ப படிக்கிறது சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் படிக்கிறது அது வந்து கண்லேயே நேராக நிற்கிற மாதிரி இருக்கும் அதை படிக்கும்போது மற்ற வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாது சில புத்தகங்கள் வந்து வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே நம்மளால வாசிக்க முடியும் ஆனால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி புத்தகங்களும் நல்லா இருக்கும் வாசிக்கிறதுக்கு ஏன் புத்தகளை வந்து படித்து பழகணும் அப்படினால் அதில் மட்டும்தான் நம்ம ஈஸியாக எந்த இடத்துக்கு வேணாலும் போய்விட்டு வர முடியும் மைண்டு மூலிமா வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளால வந்து போக முடியாது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படினால் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போக முடியுமா சாத்தியம் கிடையாது ஆனால் ஒரு புக் படிக்கும்போது உங்களால் எந்த இடத்துக்கு வேணாலும் டிராவல் பண்ண முடியும் உட்காந்த இடத்துலயிருந்து ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதை எல்லாேரும் வந்து வாசித்து பழகணும் அதனால தான் நான் எனக்கு வந்து புக்கு வந்து எங்கே தேர்வு பண்ணுவேன் அப்படினா அந்த ஷாப்புல தான் எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன் அப்படினா வந்து அங்க நெறையா வெரைட்டிஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து எல்லாவிதமான டேஸ்ட்டுள்ள புத்தகங்களும் அங்கே வந்து வச்சுருப்பாங்க